நான் ஒரு நான் வந்து ஒரு ஹிந்தி ட்ரெய்னராக வந்து ஒரு என்ஜிஓ ஆர்கனிசேஷன்ல வந்து ஒர்க் பண்ணேன் அங்கே நான் வந்து ஒரு என்னோடய மதர் லாங்குவேஜ் வந்து எனக்கு வந்து உருது ஸோ நான் ஹிந்தியை வந்து புரிஞ்சிக்குவேன் சில வே வேர்ட்ஸ்லாம் நான் நல்லா பேசுவேன் அங்கே வந்து அவங்கெல்லாம் எப்படி அப்படினா ஃபுல் ட்ரெய்ன்டு ஃபுல்லாக அப்படியே ஹிந்தியில ரொம்ப வெல் நல்லாவே பேசுகிற பர்சன்ஸ் தான் அங்க ஒரு ட்ரெய்னிங் அட்டண்ட் பண்ணோம் அங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த ஹிந்திலேயேதான் அவங்க ஃபுல்லாக கான்வெர்சேஷன்லாம் இருக்குது அங்கே எனக்கு வந்து நான் ரொம்பவே தடுமாறினேன் பட் நான் நிறைய கற்றுகிட்டேன் பட் நான் ரொம்பவே தடுமாறினேன் அப்புறம் நிறையா அந்த மெல்லுக்கெல்லாம் நாங்கள் சர்வே பண்ண போனோம் அப்போ வந்து ஏங்கூட வந்தவங்கள்லாம் நார்த் இந்தியன்ஸ் தான் மேக்ஸிமம் வந்தாங்க அந்த ட்ரெய்னர்ஸ்லாம் ஸோ அவங்கள்லாம் ரொம்பவே நல்லா அந்த ஹிந்தியில ரொம்பவே பேசுனாங்க என்கிட்ட வந்து அவங்கள கன்வே பண்ணவோ நான் கான்வெர்சேஷன் பண்ணவோ எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரகுலாக இருந்தது பட் அதெல்லாம் எனக்கு ஒரு லெஸன் நான் ரொம்பவே சமாளித்து வந்துட்டேன் நான் ரொம்ப நான் ஸ்ட்ரெகில்ஸ்லாம் ரொம்ப பேஸ் பண்ணேன் அந்த இடத்துல நான் பேசுகிறது மற்றவங்களுக்கு புரியல மற்றவங்க என்ன பேசுகிறாங்கனு எனக்கு புரியல அந்த இடத்துல நான் ரொம்பவே கஷ்டபட்டேன் அப்படினு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப எனக்கு ஸ்ட்ரகுலாக இருந்துச்சு அந்த இடம் ஃபுல்லாவே அவங்கெல்லாம் நல்லா அந்த ஹிந்தியில வந்து ரொம்ப நல்லா பேசுனாங்க அந்த இடம் நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணேன்